மதியம் சாப்பாடு ஒரு நாளைக்கு மீன் கொழம்பு ஒரு நாளைக்கு ரசம் துவையல் ஒரு நாளைக்கு சாம்பார் வெள்ளிக் கிழம சாம்பார் வைப்போம் ஒரு நாளைக்கு புளிக்கொழம்பு ஒரு நாளைக்கு உருண்டக்கொழம்பு வைப்போம் பருப்பு உருண்டக்கொழம்பு ஒரு நாளைக்கு அப்ப குழம்பு வைப்போம் குருமா அப்ப குருமா ஒரு நாளைக்கு மீன் சமைப்போம் மதியம் அப்புறோம் வந்து என்னனாக்க க சிக்கன் சமைப்போம் சிக்கன் குழம்பு சிக்கன் குருமா ம ரென் மட்டன் சமைப்போம் அது வந்து நைட்டு சப்பாத்தி இட்லி ஒரு நாளைக்கு பூரி ஒரு நாளைக்கு தோசை வெங்காய தோசை ஒரு நாளைக்கு நூடுல்ஸ் செய்வோம் ஒரு நாளைக்கு இது என்ன மேகி செய்வோம் ஒரு நாளைக்கு ரவை உப்புமா கோதுமை உப்புமா ஒரு நாளைக்கு ம மறுநாள் நைட் பார்த்தீங்கன்னாக்க வெங்காய தோசை இது கோதுமை தோசை ஒரு நாளைக்கு பூரி செய்வோம் ஒரு நாளைக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி செய்வோம் அது பிடிக்கிலையா சர சாதம் சாப்பிட்டுக்குவோம் அப்படி இல்லாட்டி உப்புமா செய்வோம் ரவை உப்புமா கோதுமை உப்புமா தட் ஒரு நாளைக்கு கோதுமை கஞ்சி குடிப்போம் ஒவ்வொரு நாளைக்கு மாற்றி மாற்றி செய்வோம் ஒரு ஒரு நாளைக்கு இட்லி செய்வோம் நைட்டில் சாதமும் சாப்பிட்டுக்குவோம் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்குவோம் ஒரு நாளைக்கு பூரி சரி நைட்டில் வேணுணா பூரி செஞ்சிக்குவோம் அது சப்பாத்தி நாண் ரொட்டி வேணுனா நாண் ரொட்டி செய்வோம் இதாக இது இது மசாலா புரோட்டா செய்வோம் ரவை உப்புமாவும் செய்வோம் அப்புறோம் நைட்டில் இது தோசையில் தக்காளி இக்காளி எல்லாம் போட்டு ஆனியன் தோசை மசாலா தோசை செய்வோம் நைட்டில் பெரும்பாலும் தோசை இட்லி தான் அதிகம் இங்கே தஞ்சாவூர் டிஸ்டிகில் சாப்பிடறது சப்பாத்தி செய்வோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ரசம் நைட்டில் சாதம் இருந்தாலும் சாதம் சாப்பிட்டுக்குவோம் என்ன இருக்கோ அத சாப்பிட்டுக்குவோம் இது தான் செய்யணுனு இல்லை ஒரு நாளைக்கு இப்படினா ஒரு நாளைக்கு இப்படி தான் ஒரு நாளைக்கு இது சப்பாத்தி கோதுமை ரொட்டி வெறும் ரொட்டி பூரி போடுவோம் கோதுமை மாவில் அப்புறோம் ந நைட்டில் வந்து ஒன்லி வெறும் ரைஸ் சாப்பிடுவோம் இல்லையா சப்பாத்தி சுட்டு சாப்பிடுவோம் சப்பாத்திக்கு எது வேணாலும் தொக்கு வச்சி சாப்பிடுவோம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுறது இட்லி தோசை தான் அதிகமாக அப்புறமா பார்த்தீங்கன்னா மதியானத்தில் வந்து நைட்டில் தேங்காய்பால் சாதம் தேங்காய்பால் பிழுஞ்சி சாதம் சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு அதே ஒரு நாளைக்கு வந்து ரசம் சாதம் சாப்பிடுவோம் நைட்டில் அது இல்லனாக்க கோதுமை தோசை இப்படி தான் சாப்புடுவோம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் ஒரு இது சப்பாத்தி ஒரு நாளைக்கு பூரின்னு இப்படி தான் சாப்புடுறது சாதமும் சாப்பிட்டுக்குவோம் இடையில பூரிக்கிழங்கு வச்சி அதுவும் சாப்பிடுவோம் இது இது என்னாதுனா கடையில் இருக்கோ அதை சாப்பிட்டுக்குவோம்